சமைக்கும்போது என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துப்போம் அப்படின்னா அது சமைக்கபோது வந்துவிட்டு ஆயில் எண்ணெய் வந்துட்டு சூடாயிட் இருக்கும்மோது தண்ணி படாம இருக்கணும் அதனால வந்துவிட்டு நம்ம குக் பண்ணுற அந்த குக் பண்ணுற திங்க்ஸ் எதுவுமே வந்துவிட்டு ஈரம் இல்லாம வச்சிக்கணும் அதுக்கப்புறோம் வந்துவிட்டு நம்ம வந்துவிட்டு குக் பண்ணிகிட் இருக்கும்மோதும் நம்மளோட ஷால்ஸோ இல்லை நம்ம போட் இருக்கற டிரெஸ் எதோ வந்துவிட்டு நெருப்பில் படாம நம்ம பார்த்துக்கணும் மேக்ஸிமம் வந்துவிட்டு அடுப்பை வந்துவிட்டு குறைவான பகுதியிலிலே வச்சிட்டு நம்ம சமைக்கணும் அந்த ஆயில்ஸ் எதுவுமே மேலே படாம இருக்கிறதுக்கு ஒரு கிளாத்து ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம டை பண்ணிக்கணும்